நாங்கள் குடும்பமாக நடந்து போகணும்னு ரொம்ப ஆசை இப்போ இப்போ இருக்கிற நிலையில பார்த்தால் அவங்க நடந்து ரோட்டில் போகிறதுக்கும் வாகனங்களால் ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகுது அதனால் அப்படியும் போகிறதில்ல சின்ன வயசுலேருந்தே கடற்கரை போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேன் எங்கள் அப்பா வீட்டிலேயும் கூட்டிகிட்டு போனதில்லை கல்யாணம் முடிஞ்சும் போனதில்லை இனியாவது போகணுன்னு ஆசைப்படுறேன் நான் ஏன் அங்கே போகணும்னு ஆசைன்னா நடந்து போய் அப்படியே பேசிட்டு குடும்பமாக கணவரோடு பிள்ளைகளோடு போய் அப்படியே பேசிகிட்டு போகிறது அது ஒரு மனது சந்தோஷம் கன்னியாகுமரி போகணும்னு ஏன் ஆசைன்னா அதிகாலையில் சூரியன் உதிக்கிறத பார்க்கணும் அது இதுவரைக்கும் பார்த்ததில்ல இனியாவது பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன்